இப்போ வந்து பார்த்தீங்கனா எங்கள் ஊரில் வந்து விளையாட்டு மைதானம் அங்கே வந்து வாலி பால்லாம் ஆடுவாங்க பக்கத்துலையே தான் இருக்குங்க அங்கே எதாச்சும் நோம்பின்னா வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாட்டு போட்டியும் கூட வைப்பாங்க நாங்கெல்லாம் போய் பார்ப்போங்க அப்புறோம் எப்படின்னாக்கா ஒரு நாலஞ்சு ஊர் கார் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் மாதிரி வைப்பாங்க வச்சி அதில் யார் பிரைசு ஃபர்ஸ்ட்டு வரங்ளோ அவங்களுக்கு பிரைஸு கொடுப்பாங்க நாங்களும் போய் பார்ப்போம் நல்லா அமைதியாக நடப்பாங்க நடத்துவாங்க நல்லா சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு எதாச்சும் நோம்பின்னா வந்து கண்டிப்பாக இந்த விளையாட்டு போட்டி வச்சுருவாங்க எங்களுக்கு வந்து பக்கம் தானுங்க நாங்கள் நடந்தே எல்லாம் போய் பார்த்துக்குவோம் டெய்லி வந்து வாக்கிங் மாதிரி நாம் போவோம் டெய்லி பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க நாங்களும் போய் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டே பண்ணிவிட்டு வந்துருவங்க